நான் வந்து புது ஃபோன் ஆன்லைன்ல வாங்கி ஆர்ட்ரு பண்ணேன் அப்போ அந்த ஃபோன் வாங்கினனால நல்லா யூஸ் ஃபுல்லாக இருக்குது எனக்கு அதில் கேமரா அப்ளிக்கேஷன் நல்லா இருக்குது ஃபேமிலியாக வெளில போனால் எடுக்க முடியுது அதில் அப்புறோம் ஈஸியாக ஃபோன் பண்ணிக்கமுடியும் ஃபேமிலி பேசுறதுக்கெலாம் அதனால அந்த ஃபோன் வாங்கின நல்ல யூஸ் ஃபுல்லாக இருக்குது வீவோ ஃபோன் வாங்கினேன் நான் அதில் கேமரா அப்ளிக்கேஷன் நல்லா இருக்குது ஃபோன் பேட்டரி சார்ஜும் நல்லா நிற்கிது இப்போ வந்து ஃபோன் வந்து நம்ம எங்கேயாவுது கடைக்கு போனால் யூஸ் பண்ணிக்கலாம் எங்ககேயாவுது ஃபோன்பே இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது கடைக்கு போனால் சில்லற நம்ம இது பண்ணால் ஈஸியாக பண்ணிக்கலாம்ல ஜிபே பண்ணிட்டு நம்ம வந்துடலாம் அப்பறம் வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்றோம் சாப்பாடு எதுவும் வீட்டில இல்லைனா நம்ம வெளில போய் வாங்க வேண்டிய வேலை இல்லைல அப்டேயே நம்ம வாங்கி நம் ஆன்லைன் ஆர்ட்ரு பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க நம்மளும் சாப்பிட்டுக்குலாம் அப்புறமா வந்து நம்ம எதுனா ஃபர்ஸ்சு எதுனா வாங்க போனால் வெளில போகிற வேலை இல்லை எல்லாமே ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் வீட்டிலேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவாங்க இது தான் நம்ம வெளில போய் அலைய தேவை இல்லை ஃபோன் நமக்கு நல்ல யூஸ் தானே அப்பறம் வந்து நமக்கு வந்து பேட்ரி எல்லாமே நமக்கு யூஸ் ஃபுல்லாக இருக்கும்ல இதில் அப்பறம் வந்து நமக்கு வந்து ஈபி பில்லாமே நமக்கு கரண்ட்டு பில்லு நம்ம ஃபோன்லேயே வந்து கட்டிக்கலாம் எதுனா நம்ம தூரோம் போய் கட்டுறது வேண்டிய அவசியம் இல்லை எங்க வீட்டில் வந்து பார்த்தனா தூரோமா போய் கட்டணும் வயசானவங்கள்லாம் போய் கட்ட வேண்டி அவசியம் இல்லைல நம்ம இருந்த இடத்திலே கட்டி நம்ம ஈஸியாக முடிச்சிக்கலாம் அப்பறோம் நம்ம வீட்டில் வந்து டிவி பார்க்குணும் போது டிவி இல்லைனா ஃபோன்லேயே கூடோ நம்ம படம் பார்த்துக்குலாம் அதனால் ஃபோன் இருக்கிறது ஒரு யூஸ்சு மூவிக்கு போனால் நம்ம போய் அங்கே கூட்டத்தில் நின்று டிக்கெட் வாங்கலாம் முடியாது ஃபேமிலியாக போனால் அதனால் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஃபோன்லேயே ஆப் இருக்குது அதுலேயே நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிவிட்டு நம்ம அதுலேயே பார்த்துக்க அங்கே போய் ஸ்டேயிட்டாக போய்ட்டு நம்ம அப்படியே காமிச்சிட்டு நம்ம உள்ளே போய்க்கிலாம் அப்பறம் வந்து பார்த்தா மேப்பு இதில் வந்து நம்ம என்கேயாவுது வெளியூர் எதுனா போய்ட்டு நமக்கு ரூட் தெரியாமல் சுத்துகிற மாட்டுற போவோம் ஸ்னாப்பு இருந்துச்சின்னால் நம்ம லொகேஷன் போட்டு நம்ம அங்கே ஈஸியாக போயிக்கலாம் அதுவும் இல்லாமல் எத்தனை கிலோ மீட்டர்ஸ் அதெல்லாமே பார்த்துக்குலாம் அதேமாதிரி நமக்கு எதுனா ஒரு கரெக்டான நியூஸ் வேணுனா நம்ம கரெக்டாக யூடியூப்பை பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் அந்த யூடியூப் இருக்கிறதுனால நல்ல யூஸ் நமக்கு எல்லாமே கரெக்டாக அது மாதிரி அது ஃபுல்லாகவே அப்பறம் வந்து நமக்கு ஃபேஸ் புக்கு இப்போ வந்து ஃபேஸ் புக்கில் நமக்கு நல்ல ஒரு எல்லா டெக்னாலஜியும் நல்லா தெரியுது நமக்கு இது வந்துருக்குது போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே டக்குன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு பர்த் டே விஸ்சஸ்னால் கூட அதுலேயே பண்ணிக்கலாம் அப்படி நம்ம அதே நாளைக்கு யூஸ் ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அதே மாதிரி அவங்க கான்டக்ட்ஸ் கூட நமக்கு ஈஸியாக இருக்குமில ஃபோன் பண்ணுறத்துக்கு எல்லாமே ஃபோன் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப் அப்பறம் ரேஷன் கார்டில் வந்து நம்ம வந்து இங்கேருந்தே நம்ம பார்த்துக்குலாம் அதுக்காக போய்ட்டு போய்ட்டு வந்துகிட்டிருக்குற வயசானவங்களாம் எத்தனையோ பேர் போய்ட்டு போய்ட்டு வருவாங்க அதனால் நமக்கு வந்து ஃபோன் இருக்கிறதுனால அவங்கள எல்லாத்தையும் அனுப்பிட்றாங்க அது நமக்கு ஈஸியாக இருக்குது நம்ம பொருள் வாங்குகிறோம் அதே மாதிரி பில்லு அனுப்பிட்றாங்க அவங்க கடையிலேந்து அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது இதேமாரி லாக் டவுன் டைமில் பார்த்திங்கனா நம்ம ஃபோன் தான் நம்மளுக்கு யூஸ் ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஸ்கூலெல்லாமே இல்லை அவங்களாதானுமே ஆன்லைன் கிளாஸ் மட்டுந்தான் வச்சிருந்தாங்க ஃபோன் இருக்கிறதுனால ஆன்லைன் கிளாஸ் மட்டுந்தான் இருந்துச்சு அதுவும் ஃபோன் மட்டுந்தான் யூஸ் பண்ணும் என் பையனெலாமே அது தான் யூஸ் பண்ணான் பையன் பொண்ணெலாமே அது மட்டுந்தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் ஃபோன் ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருந்துச்சு அப்பறம் ஃபோன் இருக்கிறதுனால பையன் ப யூடியூப் காம்ச்சு அவங்கள இது பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம் சமாதானம் படுத்திக்கலாம் ஃபோன் இருக்கிறதுனால யூஸ் ஃபுல்லு ஃபோன் இருக்கிறதுனால நம்ம ஃபேமிலி கேமரா ஃபோட்டோஸ் எதுனா எடுக்கணும்னா அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டால் ஃபுல்லாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிலாம் ஃபோன் இருக்கிறதுனால பெனிஃபிட்டு அப்பறம் பஸ் டிக்கெட்டு எல்லாமே ஃபோனை வச்சு டிக்கெட் புக் பண்ணிக்கிற நம்ம போய் இதுக்காக போய்ட்டு பஸ் அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸு ஏறி சீட்டு பிடிக்காம அவஸ்தைப்பட்றதுக்கு நம்ம இங்கேருந்தே வீட்லேருந்தே டிக்கெட் புக் பண்ணி பஸ் ஸ்டாண்ட்டுக்கு அவங்க போய்ட்டு ஈஸியாக பஸ்ஸில் ஏறி போயிக்கலாம் பஸ் என்ன டைமிங்ஸ் வருதோ நம்ம அதிலே தெரிஞ்சுக்கிலாம் அதனால் நல்ல யூஸ் ஃபுல் ஃபோனால் நமக்கு அப்பறோம் பேங்க்கு வந்து இதுக்கூட யூஸ் ஃபுல் இந்த பேங்க் டீட்டியல் பேங்க்குக்காக போய் அங்கே போய் நின்றா அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டே ஒன் டேஸ் செலவாகிடும் ஃபுல்லாகவே நம்ம ஃபோன் வந்து பேங்க் டீட்டியல்ஸ் ஃபுல்லாவுமே அதுலேயே எடுத்துக்கலாம் அதனால் ஃபோன் நமக்கு நல்லா யூஸ் ஃபுல் தான் அப்பறம் நமக்கு வந்து ரீட் அந்த இது வந்து அது ஒரு ஆப் இருக்குது அது கிரேயேட்டிவ் பண்ணிக்கலாம் அதில் ஃபுல்லாக வச்சு நம்ம ஃபுல்லாகவே அடுத்தது நமக்கு இது எஃப்எம் இருக்கும் எஃப்எம்மாச்சும் நம்ம நல்லா கேட்டுக்கலாம் அந்த எஃப்எம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே நல்லா தெரியும் அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய டேப்ரிக்கார்ட்டை வச்சு கேட்பாய்ங்க இப்போ நமக்கு ஃபோன் இருக்கிறதுனால ஈஸியாக ஃபோன்லேயே வச்சு நம்மலால கேட்டுக்கலாம் அதனால் ஃபோன் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா யூஸ் ஃபுல்லாக இருக்குது அதேமாதிரி கால்குலேட்டர் நம்ம ஃபோன்லேயே இருக்குது கால்குலேட்டர் இருந்தால் நம்ம நம்ம தனியாக ஒரு கால்குலேட்டர் வாங்கணும் அதெல்லாம் தேவையில்லாம நம்ம ஃபோன்லேயே வச்சு கால்குலேட்டர் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்பறம் வந்தீங்கன்னா கேலண்டர் கேலண்டரு வந்து நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா சப்போஸ் இல்லைன்னா இங்கே என்ன பண்ணுவோம் நம்ம அதெலாம் நம்ம வெளில தான் போய் பார்க்கணும் அதுக்காக நம்ப ஃபோன்லேயே கேலண்டரு இருக்கா நம்ம ஃபோன்லேயே வச்சு நம்ம பார்த்துக்குலாம் நம்ம ஃபோன்லேயே எல்லாத்தையும் பார்த்துக்குலாம் அதே மாதிரி க்ளாக் வந்து டைமிங்ஸ் பார்க்குலாம் நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்குலாம் அப்பறம் அலாரமெலாம் நம்ம ஃபோன்லேயே வச்சிக்கலாம் நம்ம டக்குன்னு மார்னிங் ஏன்ச்சிகுனால் ஃபோனில் வச்ச அலாரத்தை யூஸ் பண்ணி நம்ம டக்குன்னு ஏன்ச்சிக்கலாம் ஃபஸ்டெலாம் வந்து காண்டக்ட் நம்பரை வந்து நோட்டில் எழுதி வச்சு யூஸ் பண்ணுவோம் அந்த நோட் வந்து அடிக்கடி வந்து கிழிஞ்சுடும் நம்ம மழையில் நனைஞ்சா ஊறி போய்டும் அது காண்டக்ட் நம்பரும் மிஸ் ஆகிடும் நமக்கு நம்ம ஃபோன் இருந்தால் நம்ம காண்டக்ட் ஒரு டைம் சேவ் பண்ணாலும் நம்ம இதே இந்த ஃபோன் ஒடஞ்சிட்டால் கூட நம்ம அடுத்த ஃபோன் வாங்கினா கூட அது நம்மளால யூஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்பறம் வாட்ஸ்அப் வந்ததுனால் என் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா காண்டக்ட் பண்ணிக்க முடியும் ஒரு குரூப் குரூப்பாக வந்து இது பண்ணிக்க முடியும் வீடியோ கால் பேசிக்கலாம் ஆடியோ கால் பேசிக்கலாம் அதுலேயுமே இப்போ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம் நமக்கு அதனால் நல்லா யூஸ் ஃபுல்லாக இருக்குது வாட்ஸ்அப் வச்சு இருக்கிறதுனால நமக்கு அப்பறம் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் தான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் தெரியாதவங்களும் தெரிஞ்சிக்கலாம் நம்ம பழைய ஃப்ரெண்டு அதெலாமே இப்போ நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அதுலேயும் மெசேஜ் பண்ணி சாட் பண்ணிக்கலாம் அப்றம் ஃபைல் ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபெர் பண்ணலாம் நம்ம இன்னொரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மூவி ட்ரான்ஸ்ஃபெர் பண்ணால் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது அதுக்குமே நமக்கு யூஸ் ஃபுல் தானே அப்பறம் ஃபோன் ரீச்சார்ஜுமே வந்து ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் நம்ம போய் வெளில போய் அது முன்னெல்லாம் வந்து ரீச்சார்ஜ் இருக்கா ரீச்சார்ஜ் இருக்கானு கடை கடையாக தேடி ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் வர மாதிரி இருக்கும் நம்ம உக்காந்த இடத்துலே ஃபோனில் வந்து ரீச்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்பறம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து நம்ம ஃபோன்லேயே இருக்கும் நம்ம இப்போ போய் தேயேட்டர்க்கு போய் செலவு பண்ணட்டு நம்ம ஃபோன்லேயே ஓடிபில் பண்ணி விட்டுருவாங்க நம்ம ஃபோன்லேயே உக்காஞ்சி நம்ம வீட்டில் இருந்து ஃபேமிலியாக உக்காஞ்சி பார்த்துக்குலாம் அப்புறோம் இந்த ஃபோன் இருக்கிறதுனால எனக்கு நல்ல பயன் உள்ளதாக இருக்குது எங்கள் பையன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க